ஆங்கிலம் தமிழ் இதெல்லாம் படிச்சுட்ருக்கற காலத்திலருந்து பேசிகிட்டே இருக்கிறது அதுதான் நமக்கு இது தமிழ் எந்த காலத்துலேயும் குறைகிறதுக்கு கொஞ்ச வாய்ப்பு இல்லை தமிழ் மொழி தான் நமக்கு நல்ல விதத்தில் கேட்டுகிட்டே இருக்கிறோம் பேச பேச தமிழ் மொழிய யாரும் அடிச்சுக்கவே முடியாது என்ன இப்போ ஆங்கிலம் கலந்து பேசவேண்டிய சூழ்நிலை வந்திருது மலையாளத்துக்காரர் பேசயில் மலையாளம் மொழி கலந்துங்க அப்படியே மேலும் மேலும் கலந்திருக்கு சமஸ்கிருதம் தெரிகிறத்துக்கு நமக்கு சான்ஸ் இல்லை ஏன்னால் சம்ஸ்கிருதம்ங்கிறது அது அந்த காலத்திலருந்து இந்த வ வடமொழி எழுத்தோட சேர்ந்ததுனால அது படிச்சுக்கறக்கான வாய்ப்பு இல்லை தமிழ் மொழி தமிழ் மொழிய அடிச்சுக்கிறக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆங்கிலத்தில் பேசுகிறோம் தமிழ்ல பேசணும் தமிழ்ல பேசினா இடையில அப்படியே ஆங்கிலம் வந்துடுது பேச பேசவே தமிழ் தான் நம்ம எச்சு கொடுக்க முடியுமின வேறு எதுவும் மாற்றத்துக்கானது இல்லை தமிழ் தமிழ் தான் தமிழ் இது பண்ணயில் நல்ல விதமாக புரிஞ்சுக்குறோம் நான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் தான் தமிழ் நாட்டில் பிறந்து வளர்ந்து தமிழ்லையே தான் தமிழை பற்றி வேறு ஏதாவது பேசுகிறதுக்கு நம்ம வாய்ப்பு வேறு வாய்ப்பு இல்லை